இது விளையாட்டு விளையாட்டுக்கள் வந்து எங்கே அதாவது எங்கே ஏன் பொதுவாக மக்களோட உடல் நலத்தை உடல் மற்றும் மன நலத்தை பேணுறது சரியாக வச்சுக்கிறதுக்கு விளையாட்டு ரொம்ப உதவி பண்ணுது பொதுவாக வாலிங்க கிராமங்களில் நாங்கள்லாம் வாலிபால் விளையாடுறோம் கிரிக்கெட்டு விளையாடுறோம் கபடி விளையாடுறோம் இந்த கபடி விளையாடுற நேரத்தில் எங்களுக்கு வந்து வேறு எந்த இதுலேயும் சிந்தனை போகிறது இல்லை இது கிரிக்கெட்டு விளையாடுறத போக அந்த விளையாட்டோட சிந்தனை வெற்றி பெறுகிற சிந்தனை ஒரே நோக்கந்தான் அதே மாதிரி வாலிபால் விளையாடுறப்ப அப்படி தான் அதனால எங்களுக்கு மன சிதறல் ஏற்படுறதில்லை எங்களுக்கு அதில் வேறு மன உளைச்சலுக்கானா வேலையே இல்லை கூடிய வரைக்கும் எதையும் மறந்து விளையாடுறோம் விளையாடும் போது உடல் சக்தி வெளிப்படுது வெளி வெளி ஆகுது அதனால் வியர்வை நல்லா வேர்க்குது வேர்வை வேர்க்கிறதுனால எங்களுக்கு உடம்பு நல்லா இப்போ நல்லா தூக்கம் தூக்கம் கிடைக்கிது தூக்கம் கிடைக்கிது அப்புறம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் எங்களுக்கு வந்து பெறகு வேறு உடல் உடல் உழைப்பு தான் இப்போ ரொம்ப கொறைஞ்சி போய் இப்போது போய்டுச்சி முதலயெல்லாம் நாங்கள் இப்போ எல்லா இடத்துக்கும் நடந்து போவோம் சைக்கிளில் போவோம் அப்போல்லாம் டூ வீலர் காரு இப்படி வந்ததுனால இப்போ அந்த உடல் உழைப்பு வேறு வகைகளில் உழைக்கும் பொழுது விளையாட்டு தான் எங்களுக்கு அது உதவியாக இருக்குது கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு அந்த வாலிபாலு விளையாடுறப்ப இன்னுமும் ரொம்ப சக்தியாக நல்லா வெளியே போகுது அப்பறம் இது நீங்கள் இது கபடி விளையாடுறோம் கபடி விளையாடுறப்போ நல்லா எங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது பொதுவாகவே விளையாட்டு வந்து எல்லாம் வகைகளிலும் எங்களுக்கு உதவியாக இருக்குது மனம் மனம் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்ல தூக்கம் வியர்வை கழிவு பொருள் உடம்புலேருந்து வெளியில் வர இந்த வியர்வை எல்லாம் கழிவு பொருள்லாம் வெளியில் வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது நல்லா அமையுது விளையாட்டு விளையாட்டுனால அதனால எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அது